ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம்ங்க மேடம் சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்லுங்கள்

ஆ ஆ பார்க்கலாம் மேம் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து வாடகைக்கு வேணுமா சொந்தமாக வாங்கறதுக்கு வேணுங்களா அப்படிங்களா பக்கத்தில் இருக்கு வில வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஆகும் வாடகை உங்களுக்கு அட்வான்ஸ் வந்து ஒரு ஒன் லேக் கொடுக்குற மாதிரி இருக்கும் தண்ணி வசதிலாம் இருக்கு டாய்லெட் வசதி இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்டிவிஜிவல் ஹோம் தான் பக்கத்தில் எதுவும் வீடு இருக்காது மரம் செடி கொ எல்லா வசதியும் இருக்கு கடையே இருக்கு பக்கத்தில் ஸ்கூலும் இருக்கு

நீங்கள் வந்து நேரில் ஒரு தடவை பாருங்கள் வீட்டை எப்படி இருக்குன்னு அதுக்கப்பறோம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அது வந்து

காலையில் பத்து மணிக்கு வரீங்களா கன் இந்த ஃபோன் நம்பர்க்கு அட்ரெஸ் செண்ட் பண்ணட்டுங்களா ஆ கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் ஆ நான் உங்களுக்கு வீட்டை எல்லாம் காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா சொல்லுங்கள் இன்னும் ரெண்டு வீடும் இருக்கு பக்கத்துலேயே அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஓகே ஓகே மேடம் ஓகே தேங்க் யூ மேடம் தேங்க் யூ